நீங்கள் எல்லோருடனும் சேர்ந்து சாப்பிட மகிழ்ச்சி அடைவீர்களா நான் வந்து எல்லோருடவும் சேர்ந்து சாப்பிடுரது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்க இரவு உணவுக்கு விருந்தினர்களை அழைப்பிர்களான்னா இரவு உணவுக்கு வந்து என்னோட பர்த்துடே என் பொண்ணோட பர்த்துடே என் வீட்டுக்கார் பர்த்துடே என் பையனோட பர்த்துடே எல்லாத்துக்கும் வந்து நான் விருந்தினர்களை வந்து அழைப்பன் அதுக்கு அப்பறம் வந்து கோவில் விசேஷத்துக்கு கோவில் விசேஷத்தில் வந்து விருந்தினர்களோட என்னோட குடும்பத்தினரோட வந்து சேர்ந்து உட்காந்து சாப்படுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து திருமணத்திற்கு போனாலும் அதே மாதிரி பிடிக்கும்